நல்லா இப்போ இன்ஜினியரிங் வந்து கஷ்ட்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னா ஆல்க்கிலியர் பண்ண ஆள் ஃபுல்லாவுமே ஆல்க்கிலியர் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேஸ்மன்ட்டு ப்ளேஸ்மன்ட்டு வரப்போ ஒரு ப்ளேஸ்மன்ட்டுல ஒரு நல்ல ஆஃபீஸில் போயிவிட்டு வேலை கிடச்சிரணும் கிடச்சிட்டு ஒரு மன்த்லி ஃபிஃப்ட்டி தௌசன் வர மாதிரி ஒரு வேலைக்கு போயிவிட்டு நல்ல சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் ஃபேம்லியை வந்து அடுத்து ரன் பண்ண முடியும் அப்புறம் ஒரு நல்ல ஒரு நல்ல செட்டுல்டு ஃபேம்லியாக மாறணும் அப்புறோம் ஜாப் வந்து எப்படிருக்குணுன்னா ஒரு கே கே கம்பியூட்டரில் வந்து பைத்தான் கோடு போடுர மாரியும் பைத்தான் வந்து நம்ம புதுசாக ஒரு லேங்குவேஜை வந்து நம்ப இண்ட்ருடியூஸ் பண்ற மாரியும் பைத்தானில் வந்து பைத்தான் வந்து பைத்தான் வந்து ஒரு ஹேக்கராக உரு மாறலாம் பைத்தானை வச்சு பைத்தானில் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக வரணும் அதுக்குதான் அதுவும் என்னோட பிளான் அப்புறம் இன்னொன்று வந்து லேப் டெக்னீஷியனாக வரணும் லேப் டெக் லேபில வந்து ஒரு நல்ல இதாக வரணும் லேபு தான் ஃபியூச்சரில் வந்து லேபு இருக்கணும் லேபு கம்பியூட்டர் இந்த மாரி ஒரு இதுல போயிட்டுருக்குணும் அப்புறம் கூகுள் இல்லைனா நம்ப ஐடி வந்து கூகுள் யாகு அந்த மாரி நம்ப தனியாக வந்து அலெக்ஸ்ஸா அந்த மாரி நம்ப வந்து தனியாக ஒன்று நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணனும் அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறோம் நம்ப நம்ப அப்படி ப்ரொடியூஸ் பண்றப்போ ஃபுல்லாக டெக்னாலஜி தான் அடுத்து லைஃபுல அதனால் நம்ப அடுத்தடுத்து நம்ப உருவாக்கணும்